நாங்க மேகதாஜ் பேசுகிறேங்க குட் மார்னிங் டாக்டர் நேற்று நாங்க உங்கள் வந்திருந்தேன் நேற்று உங்கக்கிட்ட வந்திருந்தேன் டாக்டர் மூட்டு வலிக்காக அது மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மூட்டு வலி கம்மியாகல அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேறு எதாவது பண்ணுறீங்களா திரும்பவும் வரட்டுமா டேப்லட் சாப்பிட்டோம் டாக்டர் ஐஸ்க்கூட ஒத்தரம் வைக்க சொன்னீங்க ஐஸ்க்கூட ஒத்தரம் வச்சோம் ஆ எக்ஸசைஸ் பண்ணிணோம் டாக்டர் அதான் தெரியல டாக்டர் ஆனால் மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன் ஆ ஸ்டெப்ஸ்ஸு ஏறுணும் டாக்டர் ஆ ஆ ஆமாம் டாக்டர் துணி காயப்போடுறதுக்கு ஸ்டெப்ஸ்ஸு ஏறுணும் ஆமாங்க டாக்டர் சொல்லிருதீங்க ஆனால் வீட்டில் சரி நான் சரி வேற எதாவது வேறு எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்களா வரட்டுங்களா நாளைக்கு கா க்ளீனிக்கு இல்லை இந்த டேப்லட்ஸ்ஸே எடுத்துக்கிடணுமா டாக்டர் ஆ சரிங்க

ஆ சரிங்க சரிங்க டாக்டர் ஃபுட் டயட் எதாவது பண்ணணுங்களா டாக்டர்

ஆ சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் தேங்க் யூ டாக்டர்